ஹலோ அபர்ணா மீன் கடையா எங்களுக்கு மீன் வேணும் ஒரு கிலோ சீர் மீன் ஒரு கிலோ வஞ்சரம் மீன் கிங்ஃபிஷ் மீன் மூணு மூணுலேயும் ஒரு ஒரு கிலோ வேணும் ரேட் எவ்வளவு கொஞ்சம் ரேட் குறைக்க முடியாதா அப்படியா சரி வீட்டுக்கு கொண்டு வந்துடுவீங்களா அப்புறம் கொஞ்சம் வெட்டி தர முடியுமா அப்படியா அதுக்கு ரேட்டு தனியாக கேட்பீங்களா தேவைப்படுமா சரி அப்புறம் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடட்டா சொல்லுங்கள் ஆ வேறு என்ன மீன்லாம் இருக்குது

சரி நாங்கள் இதை வாங்கி கொழம்பு வெச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா அந்த மீனுக்கெல்லா சொல்கிறோம் இப்போ நீங்கள் வந்து இதை வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்ருங்க வெட்டி நல்லா தோலியெல்லாம் உரித்து நல்லா கொழம்பு வைக்கிறா மாதிரி கொடுத்து விட்ருங்க ஆ சரி